மாடு வந்து கோமாரி நோய் அந்த வியாதி மாதிரி வரும் கோழிகேவுக்கு எல்லாம் நாங்கள் வந்து மாட்டு டாக்ட்ரு இருப்பார் அவருக்கு ஃபோன் பண்ணுவோம் அவரு வந்து போட்டு ஊசி போட்டு போவார் அதுக்கு பிறகு நல்லாகிரும் மாடு கவர்மெண்ட் டாக்டர வர சொல்வங்க